வணக்கம் மேம் என்னோடய பெயர் சரண்யா தான் எங்கள் வீட்டில பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு பேர் இருக்கோம் அது இல்லாமல் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்கள் எங்களுடைய பர்ட்டிகுலர் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது நான் என் ஹஸ்பெண்ட் எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்கள் என்னுடைய கணவர் பெயர் பார்த்திங்க அப்படின்னா டி செல்வம் என்னுடைய பெரிய பொண்ணோட பேர் பார்த்திங்க அப்படின்னா எஸ் நக்ஷத்ராஸ்ரீ எனக்கு ரெண்டாவது ஒரு குழந்த இருக்குது அந்த பாப்பா பேர் பார்த்தோம்னா ஹர்ஷிதா ஸ்ரீ என்னோடய பெரிய பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிகிட்ருக்கா என்னோடய சின்னப் பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து எயித் மந்த்ஸ் குழந்த எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியில இது இல்லாமல் என்னோடய மாமனார் மாமியார் அது இல்லாமல் என்னோடய கணவருடைய ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கள் அந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா முத்துமாரி அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து நாலு வந்து அண்ணன் தம்பிங்கள் இருக்காங்கள் அவங்களுடைய அண்ணன் ஃபஸ்ட்டு அண்ணன் பேர் பார்த்தோம்னா சரவணன் அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்குது அவரோடைய ஃபேமிலியில வந்து அவருக்கு அவங்க ஒய்ஃப்பு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கள் அவங்களுடைய மனைவியோட பேர் பார்த்திங்கன்னா தமிழ்செல்வி அவங்களுக்கு வந்து மொத ஒரு பா பொண்ணும் அடுத்து வந்து ஒரு பையனும் இருக்காங்கள் அந்த பொண்ணோடய பேர் வந்து அக்ஷயா பையனோடய பேர் பார்த்திங்கன்னா சாய்சரண் அடுத்து இரண்டாவது அண்ணன் வந்து இடைப்பட்ட காலத்தில் தான் தவறுனாங்கள் மூன்றாவதாக வந்து என்னுடைய கணவர் நான்காவது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்கள் அவருக்கு வந்து இப்போ இடையில் தான் திருமணம் ஆனது அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமி அவருடைய மனைவி பெயர் வந்து அக்ஷயா அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்கள் அவங்களுடைய சகோதரி நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துமாரி அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகள் இருக்குது இரண்டு பிள்ளைங்க இருக்காங்கள் அவங்களுடைய கணவர் நேம் வந்து பாக்கியராஜ் அவங்களுடைய பெரிய அவளுக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்கள் முதல் பெண்ணோட பொண்ணோட பேர் பார்த்திங்கன்னா சஷ்டிக்கா இரண்டாவது பெண்ணோட நேம் வந்து யாழினி எங்களுடைய குடும்பம் அது இல்லாமல் எங்கள் அண்ணி அண்ணிங்களுக்கு பசங்கள் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரோட பெ பெரியம்மா பசங்கள் அப்பட்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கூட்டு குடும்பமாக நம்ம நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எங்கள் குடும்பத்தில் எப்போயாவது வந்து ஏதாவது ஒரு விசேஷம் அந்தமாரினால் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அங்கே போய் சமைத்து சாப்பிடுறது அது இல்லாமல் எங்களுக்கு இன்னும் நிறைய சொந்தபந்தங்கள்லாம் இருக்காங்கள் திருவிழா நாட்களோ அப்படி இல்லை ஒரு பண்டிகை நாட்கள் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி தருணங்கள்லாம் பார்த்தோம்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த நாளை வந்து கொண்டாடுவோம் எங் எ எல்லாருமே ஒன்றா இருப்போம் சின்னப் பசங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுங்கள் எல்லாம் ஒன்றா ஜாலியாக விளாடிக்கிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கள் இந்தமாதிரி திருவிழா நாட்களோ இந்த விசேஷ நாட்களோ எப்போ வரும்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்போம் ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேருவோம் சேர முடியும் எல்லாம் ஏன்னா எல்லா பசங்கலாம் படிக்கிறாங்கள் எல்லாம் இது பண்ணுறாங்க ஏன்னா எல்லாம் ஸ்கூல் போயிட்றாங்க டைமே இருக்க மாட்டேங்குது முன்னேல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன செய்வோம்னா கிராமத்துக்கு போய் அங்கே போய் வயல்வெளியில இந்தமாதிரிலாம் எல்லாரும் சின்னப் பசங்கலாம் விளாடுவாங்க நாங்களும் பம்புசெட்ல போய்ட்டு குளிச்சிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இப்போ வந்து அந்த மாதிரி தருணங்களெல்லாம் நாங்கள் வந்து ரொம்பவே வந்து ஏங்குகிறோம் அந்தமாதிரி தருணம்லாம் மீண்டும் நடக்காதா அப்படின்ட்டு அது இல்லாமல் இப்போ வந்து எங்கள் அண்ணி ஒருத்தவங்க இருக்காங்கள் அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அவங்க பேர் பார்த்திங்கன்னா ஜோதி அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பெண்கள் இருக்காங்கள் பெரிய பொண்ணோட நேம் பார்த்திங்கன்னா தர்ஷினி சின்னவள் நேம் சசி சின்னது இருக்குது பார்த்தீங்களா சரியான வாயாடி எப்போ பார்த்தாலும் வாயாடிக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ்